ஊடகங்கள் வந்து சிறப்பாக செயல்படுது இப்போ நம் முன்னே வந்து ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இன்னிக்கிவிட்டு மறுநாள் ஆகும் ஆனால் இன்னக்கு ஊடக வகைகள்ல பார்த்தா ஃபேஸ்புக்கு டுவிட்டரு அதுக்கப்புறம் வாட்ஸ்ஆப்பு இதில் வந்து நம்ம உடனே உடனே தெரிஞ்சிக்கலாம் இன்னக்கு நான் முன்னே காலத்தில் வந்து பழைய இந்த இன்னிக்கு நடந்த செய்தியே ஒரு வாரம் கிட்ட ஆகும் இன்னிக்கு பத்திரிகையில பார்த்தா இன்னிக்கு வரதை நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து காலப்போக்கில் பார்த்தா நிறையா ஊடகங்கள் வந்து சன் டிவி ராஜ் டிவி ஜெயா டிவி இந்த டிவியில வந்து உடனே உடனே செய்தியை இதன்றாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த செய்தி என்ன நடந்தாலும் உடனே மக்களுக்கு வந்து திறம்பட வந்து வந்து நடக்குது இது வந்து சிறப்பாக இருக்குது இப்போ ஒரு செய்தியை வந்து உடனுக்கு உடனே வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு வாட்ஸ்ஆப்பு யூடியூப்பு பல்வேறு இதில் வந்து அது எல்லா பொதுமக்கள்கிட்டவும் வந்து உடனே தெரிஞ்சிக்கிறாங்கள் இதை வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அதே அதுப்போல் வந்து தினத்தந்தி தினகரன் காலைக்கதிர் தினச்சுடர் தினமணி இந்த செய்திகளை வந்து காலை காலையில் வர செய்தி வந்து நாளைக்கு காலையில் வந்து நம்ம தெளிவாக பா இந்த பெரியவங்கள் அவங்க வந்து படிச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த செல்போனை வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற செல்போன்ல வந்து உடனே வந்து பார்த்தா எல்லா செய்தியும் வந்து சீக்கிரமாக வந்து பரிமாற்றம் நடக்குது மிக சிறப்பாக இருக்கிறது